ஹலோ ஹலோ கலைஞர் ஸ்கூலுங்களா எங்கள் பொண்ணு ஃபர்ஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு மார்க் வந்துருக்குதுங்க அது கொஞ்சம் மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கா இந்த சப்ஜெ மேக்ஸ் சப்ஜெக்டில் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கா ஏன் இப்படி மற்ற சப்ஜெக்ட்லெலாம் ஓரளவுக்கு வாங்கியிருக்கா ரொம்ப மார்க் கம்மியாக வாங்கியிருக்காளே என்ன ஆச்சு படிக்கிறாளா இல்லையா கிளாஸில் கவனிக்கிறாளா இல்லையா மேம்

மேக்ஸுங்க ம் மேக்ஸில் கிளாஸ் எடுக்கும் போது வெளியே போகிறாங்கன்னா நீங்கள் ஸ்டிட் பண்ணி பாப்பாங்களை உட்கார வைக்கணும்லை கவனிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக தானே நடந்துக்கணும் அப்பதானே கொழந்தைங்க விளையாட்டுத்தனமா வெளியே போகாமல் கிளாஸை கவனிப்பாங்க கொஞ்சம் டீச்சர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கணும்லை நீங்கள் தான் பார்த்து அவங்கள கிளாஸ்ஸு கவனிக்க வைக்கணும் அந்த டைமில் மற்ற சப்ஜெக்ட்லெலாம் வந்து அவங்க கான்சண்ட்ரேட் பண்ணி படிக்கிறாங்க இந்த ஒரு சப்ஜெக்டில் மட்டும் கான்சண்ட்ரேட் பண்றதில்லை இதுக்கு மட்டும் ஒரு சொல்யூஷனே இல்லைங்க எப்போ பார்த்து மற்ற சப்ஜெக்ட் கூட படிச்சு அவங்க ஏதோ இது பண்ணிக்கிறாங்கன்னு நினைச்சா இந்த சப்ஜெக்டில் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்களே மேக்ஸ் எப்படி புரிய வைக்கிறது

ஓகேங்க நான் ஸ்கூல் விட்டு வரட்டும் நானும் கொஞ்சம் அவளை கண்டிச்சு வைக்கிறேன் இனிமேல் வந்து அடிக்கடி வெளியே போகாமல் இருக்கறதுக்கு நானும் சொல்கிறேன் கிளாஸில் வந்து வேறு ஏதாவது அவள் ஆக்டிவிட்டி பண்ணுறாளுங்களா நல்லா படிக்கிறாளா இல்லை மற்ற சப்ஜெக்ட்டில் எப்படி இந்த மிஸ்ஸு எப்படி கவனிக்க பாடமெலாம் நல்லா சொல்லி தராங்களா அப்படிங்கிறது நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆ ஓகே